என் பைக்கை நான் எப்படி கவனிச்சிப்பேன் அப்படின்னு பார்த்தால் அவ்வளவா பைக் வெளியே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறதுலா கிடையாது ஸோ டூவீலர் யூஸ் பண்ணும் பொழுது பெட்ரோல் வந்து ஒன் வீக்குக்கு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் தான் வந்து போடுவேன் அதுக்கப்புறம் பார்க்கும் போது காற்று பிடிக்கிறது இதெல்லாம் வந்து அடிக்கடி எப்போயுமே பைக் எடுக்கும் போது செக் பண்ணிப்பேன் டூவீலர் எடுக்கும் போது ஸ்கூட்டி எடுக்கும் போது செக் பண்ணிப்பேன் காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே போய் அடிச்சுப்பேன் அண்ட் தென் வந்து எப்போவுமே வந்து வாஷ் பண்ணிக்கின்றது இதெல்லாம் வந்து டூ வீக்ஸ்கு ஒன்ஸ் ஆவது வந்து வாஷ் பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து பைக்கை நான் பார்த்துப்பேன் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பைக் ஓட்டுறதால் சோர்வடைஞ்சிறேன்னா அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் அப்படி இல்லை ஏன்னால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போவன் ஸோ கொஞ்ச டயர்டாக இருக்குது அப்படின்னா நடுவில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிகிட்டு ஏதாவது கடைகளில் ஏதாவது ஜூஸ் கீஸ் ஏதாவது குடிச்சுட்டு தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் வீடு இருந்தால் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு நான் போகிறதுனால எனக்கு வந்து எதுவும் சோர்வு எல்லா அவ்வளவு பெருசாக தெரியலை நீண்ட பயணம் போகும் போது அப்படின்னா மோஸ்லி வந்து நைட் டைமில் டிராவல் பண்ணமாட்டேன் மார்னிங்கில் தான் பண்ணுவேன் ஸோ நைட்டில் பண்ணாலே வந்து நம்ம விழிப்பாக இருப்போமா அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதை அப்படித்தான் தவிர்ச்சுப்பேன் மோஸ்லி வந்து மார்னிங் டைமில் இந்த டிராவல்லா வச்சுப்பேன் நைட்டில் வந்து ஈவினிங் மேலேயே எங்கேயும் அந்த அளவுக்கு டூவீலர் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது